எனக்கு மிகவும் பிடித்த ஒரு உணவு வகைன்றது தோசை சாம்பார் தேங்காய் சட்னி இது மூணுத்தோட காம்பினேஷனில் சாப்பிடறதுனால் எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் பெஸ்ட்டு எங்கள் அம்மா செய்யறது வீட்டில் செய்கிறது ஏன்னா நான் அதிகமாக ஹோட்டல் ஃபுட் சாப்பிட மாட்டேன் என் உடம்புக்கும் ஒத்துக்காது அதனால் அதிகமாக சாப்பிடவும் மாட்டேன் அதனால் வீட்டில் இது மூணும் சேர்ந்து ஒரு சாப்பிடறச்ச எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும்